ஹலோ ஹலோ யார் மேம் ஆ ஏர் ஏர்டெல் இருக்குது மேம் ஏர்டெல் இருக்குது பிஎஸ்என்எல் இருக்குது மேம் ஜியோ இருக்குது ஆ வோடஃபோன் இருக்குது மேம் ஆ ஜியோ இருக்குது வோடஃபோன் இருக்குது ஆ இருக்குது மேம் இன்டர்நெட்டோட டூக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரும் மேம் ஆமாம் ஆமாம் மேம் டெய்லியும் ஆமாம் ஆமாம் மேம் இன்டர்நெட் ஃப்ரீ தான் மேம் ஆ காலும் ஆ காலும் ஃப்ரீயாக தான் மேம் காலு அன்லிமிட்டடு ஆமாம் மேம் அவங்களே எஸ்எம்எஸ் ஹண்ட்ரடு ஏர்டெல்லையும் மேம் ஏர்டெல்லையும் வந்து டூஜிபியில வந்து த்ரீ ஃபாட்டி வருது மேடம் ம் அதேதான் அன்லிமிட்டட் காலு எல்லாமே எஸ்எம்எஸ்ஸும் ஹண்ட்ரடு சே ம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் நியூ சிம்மு வாங்கணும்னா ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும் மேடம் ஆதார் அட்டை உங்கள் ஒரு ஆமாம் ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் ஃபேன்ஸி நம்பர் வேணுமா மேம் ஃபேன்ஸி நம்பரும் இல்லல்ல நார்மல் தான் மேம் ஆமாம் மேம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது தான் ஆ காட்டுறேன் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஒன் டே ஆகும் மேம் ஆ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆமாம் ஆ ஃபைஜி மேம் ஃபோர்ஜி கிடையாது மேம் ஃபைஜி ஃபைஜி இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட்டட் தான் ம் ஓ ஆ ஆக்டிவேட் நாங்களே பண்ணிடுறோம் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆ த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் மேம் வேற எந்த சார்ஜஸும் கிடையாது மேம் ஒன்டேல உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் ஆ ஜிபே இருக்குது மேம் நீங்கள் ஜிபே பண்ணிட்ருங்க ஆ ஓகே மேம் ஓகே அந்த ந அந் அந்த நம்பர் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்